சார் குட் ஆஃப்டர்னூன் சார் சார் இந்த மாதிரி உங்கள் ஆடு ஒன்று பார்த்தேன்

ம் அதுதான் சார் உங்கள் ஆடு பார்த்தோம் சரி உங்களுக்கு வெரைட்டியான விஷயம் என்னென்ன வெரைட்டியான பூஸ்லாம் இருக்குது சார் இப்போ பர்த்டே பர்த்டே ஃபங் பர்த்டே ஃபங்க்ஷன் ஆ பி நீங்கள் பிரீமியம் எவ்வளோ கோல்டு எவ்வளோ மினிமம் பேக்கேஜ் எவ்வளோ

ஓகே இப்போ மி இப்போ மினிமம்னால் நீங்கள் என்னென்ன ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க எந்தெந்த பூவில் ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க

மல்லிகை ரோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா அதுதான் ஒன்லி ரோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா

ஆ ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே இப்போ நீங்கள் அந்த கேட்லாக் வச்சுருக்கீங்களா ஓகே இப்போ சரிங்க சார் மினிமம் ஓகே மினிமம் ரோஜான்னுட்டீங்க இப்போது பிரீமியம்னால் எவ்வளோ ஆகும் என்னென்னா பண்ணுவீங்க

ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் ம் இப்போது நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கனா வச்சுக்கங்க இப்போ எல்லாம் ஆல்ட்ரேட் பண்ணி முடிக்கிறீங்கன்னே வச்சுக்கங்களேன் ம் எல்லா பூவும் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஒன்லி ரோஜா மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா ஆமாம் சார் ம் ம் ஓகே ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஆ ஆ ஆ ஓகே சார் அதனால் தான் உங்கள் ஆடு ஒன்று பார்த்தேன் அந்த ஆடுனால் தான் உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசினேன் ம் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் அவைலபுள் டேட்டா ஓகே சார் ஓகே சார் உங்கள் ஸ்பீச் உங்கள் ஸ்பீச் நல்லாயிருந்துச்சி சார் தேங்க் யூ சார்